தர்மபுரி மாவட்டத்தின் காலநிலை நிலையாக தான் இருக்கிறது வெயில் விட்டு விட்டு வருகிறது சாயங்கால நேரத்தில் தற்போது சூழ்நிலை மழை சுமாராக பெஞ்சு கொண்டு இருக்கிறது வெப்பநிலை சீதோஷ்ண நிலை நல்லா இருக்கு மழை வந்து இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் ஏதோ போதுமான அளவுக்கு மழை பெய்து இருக்கிறது கடுமையான வெக்க தக்காய்னுடைய விலை ஏற்றதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதுக் காரணம் என்ன அந்த மழை வெப்பம் இரண்டுமே வந்து பாதிச்சு வெயிலு அடிச்சு மழையும் அடிச்சு எல்லா அப்பரம் அந்த சீதோஷ்ண நிலை தற்காலிக பயிருக்கு ஏற்றதாக அமையவில்லை கடுமையான அந்த கோடை காலத்தில் ரொம்ப மனுசங்களுக்கு வெயில் அதிகமான சூட்டுனால் சில விவசாயிங்கள் பாதிக்கப்பட்டும் உள்ளது அப்போ மழை இல்லாத சமயத்தில் விவசாயிகள் ரொம்ப ஆனாங்க மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கு ஆறுகளில் ஏரி குளமெல்லாம் ரொம்பிச்சு நல்லா மீன்கள்லாம் கூட நிறைய இது பண்ணாங்க வெயில் காலத்தில் நிறைய குளிர்னால் ஜனங்களுக்கு கொஞ்சம் அவஸ்தியாக உள்ளது வறட்சி காலத்துலையும் தண்ணி ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கிறது வானிலை மாற்றத்தை நாங்கள் ஓரளவுக்கு இப்பொழுது சுமாரான சூழ்நிலையில் தண்ணிக்கி எந்த ஒரு பஞ்சமில்லாமல் இருக்கிறது அந்த கோடை காலங்கள் பார்த்தா கு குளிக்குறதுக்கு கூட தண்ணி வந்து ரொம்ப போதுமான அளவுக்கு கிடைக்குறதுல்ல இப்போது ஓரளவுக்கு காவிரி நீர் அனைத்து தருமபுரி மாவட்ட அதர் மாவட்டத்துக்கூட காவிரி நீர் நல்லா போது குடிக்கிறதுக்கு நல்லா தகுந்த தண்ணீர்ரு கிடைக்குது ஏரி குளமெல்லாம் கூட ஓரளவுக்கு இப்போ வந்து நிரம்பி இருக்கிறது தக்காளி விளைச்சலுக்கு இந்த சீதோஷ்ண நிலை என்னவோ சரிப்பட்டு வரவில்லை